ஹலோ சார் குமார் ஏஜென்ட்டா சார் ஏஜென்சியா சார் சார் இந்த மாதிரி நாங்களும் நானும் என் குடும்பமும் சேர்ந்து டூர் போகிற மாதிரி டூர் போகிறதுக்காக உங்களுளோட டிராவலில் கார் புக் பண்ணியிருந்தோம் சார் அவங்க வந்து கால் பண்ணிணா எடுக்கவே மாட்டேறாங்க சார் நாங்களும் காலைலேருந்து அடிச்சுட்டே இருக்கோம் சார் எடுக்கவே இல்லை சார் இதுதான் எங்களுக்கு கஸ்டமருக்கு கொடுக்குற நீங்கள் ரெஸ்பான்ஸா நீங்கள் வரல அப்படின்னா நீ வர முடியலைன்னு சொல்லியிருந்தா நாங்கள் வேறு யார் வேறு காரையாவது புக் பண்ணியிருப்போம்ல சார் இப்போ எப்படி சார் நாங்கள் போவது இப்போ நீங்கள் எப் நீங்கள் எப்போது சார் இனிமேல் வந்து எப்போ சார் எங்களை கொண்டு போய் விடுவீங்க அப்புறம் அங்குட்டு நாங்கள் வேறு பஸ்சை பஸ்சை பிடிச்சி பஸ்ஸோ இல்லை டிரெயினோ ஏறி நாங்கள் போக வேண்ணாமா என்ன சார் இவ்வளோ கேர்லெஸாக இருக்கிங்க இப்போ எங்கள் குடும்பமும் நாங்கள் ஒரு ஆள் நாங்கனால் பரவாயில்ல எங்கள் குடும்பமும் குடும்பமும் இருக்கிறனால வயதானவங்கலாம் இருக்காங்க சார் உங்களை நம்பிதானே சார் வர சொன்னோம் இவ்வளோ கேர்லெஸாக இருக்கிங்க நீங்கள் இதே நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டியா காலைலேருந்து அடிக்கிறோம் சார் ஒன்று வரணும் ஒன்று வரல இல்லை ரெண்டில் எதாவது ஒன்று சொல்லலான்யில்லை சார் ரெண்டுமே எதுவுமே சொல்லை சார் ஃபோன் கூட அட்டென் பண்ண மாட்டேறாங்க சார் எப்போ சார் சொல்லி நீங்கள் எப்போ சார் வர வைக்க போகிறிங்க டிரை அவ்வளோ நேரம் டிரை பண்ணிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட காலைலேருந்து இவ்வளோ நே இந்த டைம் வரை டிரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடிக்கவே எடுக்கவே இல்லை சார் அப்புறம் கூகுளில் போய்விட்டு உங்கள் டிராவல் ஏஜென்ட்டு பேரை போட்டு இப்போ ஒரு நம்பர் வந்துச்சு சார் அதனால்தான் உங்களுக்கு இந்த நம்பரை வைச்சி கான்டக்ட் பண்ணி உங்கள்கிட்டையாவது சொல்கிறேன் வேற யாரவது இருந்தாவது அனுப்பி விடுங்க சார் காசு கொடுத்து புக் பண்ணியிருக்கோன்ல சார் காசு கொடுக்கலனா பரவாயில்ல காசு கொடுத்து புக் பண்ணியிருக்கோம் ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ கேர்லெஸாக நீங்கள் எங்கள் ட்ர கஸ்டமர் கவனிக்க மாட்டேறிங்க கேர்லெஸாக இருக்கிங்க என்ன சார் சொல்வது உங்களை வயதானவங்கலாம் வெயிலில் நின்றுகிட்டு இருக்காங்க சார் நாங்களும் இப்போ வருவீங்க அப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் யார்ட்டேயாவது சொல்லியாவது அனுப்பி வைங்க சார்